இருபத்தி அஞ்சு பதினொன்னு ரெண்டாயிரத்தி அஞ்சு இது என் பிறந்தநாளு பதினைஞ்சி ஒன்று ரெண்டாயிரத்தி ஏழு இது என் தம்பி பிறந்தநாளு இருபத்தி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இது எங்கள் மாமா கல்யாண நாள் மூணு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது இது எங்கள் அம்மா கல்யாண நாள் ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி பதினைஞ்சி இது எங்கள் அண்ணேண் பிறந்த நாள்